நாங்கள் வந்து ஆஃபிஸ் முடிசிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே மணி அஞ்சாயிடும் அஞ்சு மணிக்கு வந்து கை கால் கழுவிட்டு சாப்புல்லாம் டீ குடிக்கலான்னு உக்காருவோம் கரெட்டாக ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் அடிச்சுருவாங்க ஃபோன் அடிச்சு வாடா விள்ளாட போகலாம் அப்படிம்பாங்க டீ பாதி டீ குடிச்சிவிட்டு அப்டே வச்சுட்டு அப்டே போயிருவோம் கோயிலுக்கு போய் விள்ளாட ஆரமிச்சிருவோம் கபடி விள்ளாட ஆரமிச்சிருவோம் கபடி விள்ளாட ஆரமிச்சு ஒரு ஏழு மணி அதுலருந்து ஒரு ஏழு மணி வரை விள்ளாடுவோம் ஏழு மணி வரையும் விள்ளாண்ட்டு அதுகப்பறம் எட்டு மணிக்கு வே கோயிலுக்கு போவோம் எட்டு மணிக்கு கோயிலுக்கு போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்புறோம் ப ஒரு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் பானிப்பூரி கடைக்கு போய் பானிப்பூரி சாப்பிடுட்டே திரும்ப ஒரு தடவை ஊர் சுற்றிட்டு ஒரு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்துட்டு அப்பையும் ச வீட்டுக்கு போவாமல் பக்கத்தில் யார் வீட்டுக்காது போய் ஜூஸ் குடிச்சிட்டு ஜாலியாக வெளில பேசிவிட்டு உட்காந்துட்ருப்போம் கோயிலில் உட்காந்து பேசிட்டுருப்போம் எல்லாரும் பேசி முடிச்சிவிட்டு அதற்கப்பறோம் மணி இந்த ஒரு திரும்ப ஒரு பத் பதினோரு மணிக்குலாம் வீட்டுக்கு போய் படுத்துருவோம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிவிட்டு திரும்ப காலையில் அதே ரொட்டின் ஜாப் தான் காலையில எந்திருக்கணும் திரும்ப வேலைக்கு போகணும் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி வேலைக்கு போகணும் திரும்ப அதே ரொட்டின் ஜாப் தான் என்ன